படிக்காதவங்க பல்வேறு துறைகள்ல வந்து சாதிச்சும் காட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து பல முன்னனி முதலாளிகள் எல்லாருமே வந்து படிக்காதவங்களாக இருந்திருக்காங்க ஏன் அப்படி ஏன் நம் நாட்டினுடைய தமிழ் நாட்டினுடைய முன்னாள் முதல் அமைச்சர் காமராஜர் கூட படிக்காத மேதை ஆனால் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக சிஎம்மாகவும் இருந்திருக்காரு மா எஜிகேஷன்ல வந்து பலவிதமான வந்து உதவிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு எல்லாமே வந்து செஞ்சிருக்கார் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னான்னா வந்து படித்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க இப்போ நான் படிக்காதவங்களை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இப்போ படிச்சவங்ககிட்டேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வேலைக்குப் போகலாம் நம்ம வந்து ஏடிஎம்ல போய்ட்டு வந்து ஒரு பணம் எடுக்கணும் பேங்க்ல போய்ட்டு ஒரு செலான் எழுதணும் அப்படின்ற விஷயங்கள வந்து என்ன பண்ணலான்னா நமக்கு தெளிவாக வந்து செலான்லாம் எழுதலாம் போகலாம் வரலாம் நாம வந்து ஒரு மொபைலை வச்சு நம்ம வந்து மொபைலை ஒரு இது பண்ணுறோம் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது அந்த லெட்டர் வருதுனால் நாம வந்து என்ன பண்ணலாம் படிச்சு வந்து பார்க்கலாம் அதே படிக்காதவங்களால் என்னதான் வந்து உயர் பதவியில இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் படிக்கலைனா அவங்களால வந்து எதுவுமே வந்து எழுதிப் படிக்க என்ன ஏதுன்னு புரிதல் இருக்காது மத்தவங்களை தான் நாடிதான் இருந்தாகணும்